தமிழ்மொழி வந்து தாய்மொழி இதை வந்து தமிழானது பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தோன்றிய மொழி ஆகும் இதில் வந்து ல ள ழ வந்து சுவாரஸ்யமாக இருக்கும் அதுக்கு அடுத்து நேர் நேர் தேமா நிரை நேர் புளிமா நேர் நிரை கருவிளம் நிரை நிரை கருவிளம் கூவிளம் இதலாம் சொல்லி கொடுப்பாங்க அதுக்கு அடுத்து தமிழ் தமிழ்மொழிய வந்து என்ன சொல்றோம்னா இப்ப அதிகமாக யூஸு பண்ற மொழியே தமிழ்மொழி தான்